இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது மிகப் பெரிய ஆற்றலோடு தான் தோன்றுச்சு இந்த ஆற்றல் தோன்ற இந்த ஆற்றலோடு தோன்றும் போது தான் இந்த காலம்ன்ற இந்த கோட்பாடே உருவாச்சு இந்த இந்த இந்த கோட்பாடுன்னோன்னே தான் பிரபஞ்சத்தில் வந்து நம்ம எவ்வளோ விசைகளிருக்கு அதைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த க இந்த காலத்தை வச்சு ஜோசியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நேரம் எப்படி இருக்குது அந்த மாதிரி கணிப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அதை வச்சு தான் ஜோசியர்கள் வந்து ஒவ்வொருத்தவருகளுக்கு எவ் எப்படி நேரம் இருக்குது எப்படி இது நல்லாயிருக்கும் அப்படின்றத க கணிச்சு சொல்வாங்க